இப்போது தமிழ்நாட்டில் வந்து கலை அப்டின்னு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் அந்த மாதிரி இதல்லாம் இருக்கும் டான்சிங்குக்காக அதுக்குன்னு தனியாக ஒரு சில டிரெஸலாம் வடிவமைப்பாங்க இப்போ அந்த டான்ஸ் ஆடுற ஷோக்காகவே அந்த இப்போ அந்த ஷூட்டிங்லாம் எடுக்கணும்னா அதுக்காக தனியாக கைவினை பொருட்கள் அந்த மாதிரிலாம் நிறைய வைப்பாங்க

வித விதமாக ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இன்னும் பிரபலமாக்கிறாங்க இது வந்து எல்லாம் ஒரு கனக்ஷனில் தான் இருக்கு இப்போ வந்து மூவீஸ்க்குள்ளே வர ஹீரோயின்ஸ் மட்டும்தான் அப்போலாம் ட்ரெஸு அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணி ஒரு டிசைன் டிசைனாக போட்டிருந்தாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லோருமே அந்த மாதிரி போட்டுகிட்ருக்காங்க